போக்குவரத்து தொழில் போக்குவரத்து தொழில் போக்குவரத்துக்கு நமக்கு உதவியாக இருக்குது ஆனால் முன்னாடி எல்லாம் ஒரு பக்கம் போகணுன்னா நம்ம பஸ்ஸுக்கு ஓட்டமாக ஓடி இடம் பிடிக்கணும் அப்புறம் டிக்கெட் வாங்கணும் ஆனால் அந்த பஸ்ஸில் கூட்டமாக இருந்துச்சுன்னா அடுத்த பஸ்ஸு தான் ஒரு மணிநேரம் வெயிட் பண்ணி தான் வே பொர பஸ்ஸை பிடிக்க முடியும் இப்போல்லாம் அப்படி கிடையாது நின்று வந்து முன்பதிவு செஞ்சு நம்ப போய் டிக்கெட் வந்து சீட்டு என்னான்னு தெரிஞ்சிக்கலாம் இப்போ என்ன பண்ணுதுன்னா நம்ப செல் மூலியமாகவே நம்ம டிக்கெட் எல்லாம் பதிவு பண்ணிக்கலாம் நம்ம எந்த சீட்டு எந்த இடத்துல உட்கார்றோம் எல்லாம் வீட்டில் இருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஆனால் இப்போ டிக்கெட் வந்து முன்ன மாதிரிலாம் போக்குவரத்து கிடையாது முன்ன ரொம்ப கஸ்டமாக இருந்துச்சு பஸ்ஸை பிடிக்கணுமா ஒரு பக்கம் போகற ரொம்ப கஸ்டமாக இருக்குது பஸ்ஸில் போக முடியல உட்கார முடியல இடம் இல்லை ரொம்ப ரொம்ப ரொம்ப சிரமப்பட்டோம் ஆனால் இப்போல்லாம் அப்படி கிடையாது நம்ம ஊர் ந முன்னல்லாம் என்ன பண்ணோம் ஒரு பக்கம் போகணுன்னா காலையிலிருந்து கியூவில் நின்று அந்த டிக்கெட்டை பதிவு பண்ணி வந்து அடுத்த நாள் பஸ்ஸில் பிடிச்சு நம்ப போவங்காட்டியும் பெரிய சிரமமாக இருந்துச்சு ஆனால் இருந்தாலும் இப்போ வந்து அப்படி கிடையாது நம்ப வந்து செல் மூலியமாகவோ ஆன்லைன் மூலியமாகவோ நம்ம புக்கு பதி பஸ்ஸுக்கு டிக்கெட் புக் பண்ணிபுடுறோம் அதனால் நம்ம ஈஸியாக போகறோம் முன்ன மாதிரி சிரமம் இப்போ கிடையாது ஆனால் முன்ன என்ன பண்ணுறதுனா நம்பளால் பஸ்ஸில் போகலாம் ரொம்ப சிரமமாக இருந்துச்சு ஆனால் இப்போ அந்த சிரமமே கிடையாது எப்படின்னா இப் அப்போ வந்து நம்ம வந்து பஸ்ஸு வந்து ஒரு மணிநேரத்துக்கு ஒரு பஸ்ஸு தான் வந்துச்சு இப்போ அப்படி கிடையாது பஸ்ஸாக இஷ்டத்துக்கும் கடக்குது ஒரு நிமிஷத்துக்கு ஒரு பஸ்ஸு ஒரு செகண்டுக்கு ஒரு பஸ்ஸு கடக்குது அப்படிங்கும்போது நம்ம வந்து பதிவு பண்ணால் நம்ம எந்த சீட்டு சூஸ் பண்ணுறோமோ அந்த எந்த சீட் நம்ம விரும்புகிறோமோ அந்த சீட்டில் நம்ம உட்கார்லாம் அந்தமாதிரி ஒரு டெக்னா அந்தமாதிரி ஒரு மாறிப்போச்சு அதனால் ஒரு பஸ்ஸுக்கு போகறதோ வர்றதோ எந்த பிரச்சனையும் கிடையாது இப்போ வந்து பஸ்ஸில் எந்த சிரமமும் கிடையாது நல்லா போயிக்கலாம் வந்துக்கலாம் எல்லாம் பண்ணிக்கலாம் ஆனால் அடுத்தது நம்ப பஸ்ஸு விட்டு ப்ளைட்டுன்னா ஃப்ளைட்ன்னா டிக்கெட் புக் பண்ணி ஃப்ளைடில் ஈஸியாக போகலாம் வரலாம் நல்லா விமானத்தில் பறக்கலாம் நம்ம அந்தமாதிரில்லாம் போகலாம் வரலாம் ஆனால் நம்ம வந்து முடிஞ்சவைங்க தான் விமானத்தில் போக முடியும் நம்மளாட்டம் இல்லாதவைங்கள் எல்லாம் என்ன பண்ண முடியும் பஸ்ஸில் தான் போயாவணும் பஸ்ஸில் தான் போயாவணும் வேறு வழியே கிடையாது டிக்கெட் கொடுத்து தான் போயாவணும் நம்பளால் விமானத்தில் போகற அளவுக்கு நம்மளால் வசதி கிடையாது அட்லீஸ்ட் நம்ம ரயில்யாச்சும் போகலாண்ட்டு ரயிலில் டிக்கெட் வாங்கிகிட்டு நம்ம போகலாம் எந்த ஸ்டாப்பில் இறங்கிக்கலாம் எந்த ஸ்டாப்பில் ஏறிக்கலாம் அந்தமாதிரி ரயிலு ஈஸியாக கிடைக்குது இப்போல்லாம் முன்னல்லாம் அப்படி கிடையாது காலையில ஒரு டிரெயின்னு சாய்ங்காலம் ஒரு டிரெயின் தான் அப்போல்லாம் இப்போல்லாம் அப்படி கிடையாது நிமிஷத்துக்கு ஒரு மண்நேரத்துக்கு ஒரு டிரெயின் இக்குது ஒரு நம்ம காலையில ஏர்றோம் மதியானம் வீட்டுக்கு வந்தரலாம் மதியானம் ஏறுனா சாய்ங்காலம் வீட்டுக்கு வந்தரலாம் அந்தமாதிரிலாம் இப்போ ஈஸியாக இடம் கிடைக்குது பஸ்லையும் போகலாம் டிரெயின்லையும் போகலாம் ஆனால் நம்பள்ள டிரெயினில் போக முடியா டிரெயினில் போகலாம் அல்லது விமானத்தில்தான் போக ரொம்ப சிரம் நம்பளால் முடியாது நம்ம வசதிக்கு தகுந்த மாதிரிதான் நம்ம போக முடியும் அப்போல்லாம் அப்படி கிடையாது அப்போ வந்து விமானமாக அடி சாமி விமானத்தில் பறக்கிறோமா அப்படின்னு நம்ம ஆஸ்தி சி ஒரு விமானம் வானத்தில் வந்தாவே அவ்வளோதான் அதிசயமாக பார்ப்போம் இப்போல்லாம் அப்படி கிடையாது விமானமாக டிரெயின் பஸ் மாதிரி இப்போ இப்போ விமானம் பறக்க ஆரம்பிச்சிருச்சு அதனால நிறைய பேர் இப்போ விமானத்தில் போகறாங்க அது விமானத்தில் போகறது ஒரு ஈஸியாக அவங்களுக்கு போயிருச்சு நமக்கு அப்படி கிடையாது நம்பளால் முடியாதப்போ நம்ம என்ன பண்ணுறது பஸ்ஸோ இல்லை டிரெயினோ ரெண்டில் ஏதோ ஒன்று தான் போக முடியும் மற்றபடிலாம் நம்ம எதுலையும் போக முடியாது ரெயிலில் வேணா போகலாம் ரெயிலில் புக் பண்ணி நம்ம எப்போ வேணாலும் போகலாம் எப்போ வேணா வரலாம் எதில் வேணாலும் போகலாம் இங்கேருந்து சென்னை போனால் நம்ப டிரெயினில் போகலாம் இங்கேருந்து ஏ பக்கமாக லோக்கல் ஃபுல்லாக டிரெயினில் போகலாம் டிரெயினில் போகலாம் ஆனால் முன்னல்லாம் அப்படி கிடையாது டிரெயின் காலை ஒரு டைம் சாய்ங்காலம் ஒரு டிரெயின் அந்தமாதிரி தான் இருந்துச்சு ஆனால் பஸ்ஸு முன்ன எப்பிடின்னா காலையில் ஒரு பஸ்ஸு விட்டுட்டோம்னா அடுத்த பஸ்ஸுக்கு போகறதுக்கு ஒரு மணிநேரம் ஆகும் ஆனால் இப்போ அப்படி கிடையாது பஸ்ஸு தான் ஃப்ரீயாக கிடைக்குதே டிக்கெட் ஃப்ரீயாக கிடைக்குதே டவுன் பஸ்ஸில் ஏறிக்கலாம் இறங்கிக்கலாம் இந்த ஸ்டாபில் ஏறி அடுத்த ஸ்டாபில் இறங்கலாம் அடுத்த ஸ்டாபில் ஏறி அடுத்த ஸ்டாபில் இறங்கலாம் அந்தமாதிரி மாறிப்போச்சு முன்னல்லாம் அப்படி கிடையாது ஏரறுனா காசு இறங்குனா காசு இப்போ அந்த பேச்சே கிடையாதே அதான் ஈஸியாக போச்சே நம்ம கருணாநிதி வந்தோன்ன நம்ம ஃப்ரீயாக ஸ்டாலின் வந்தோன்னே ஃப்ரீயாக விட்டாங்க அதனால் எந்த பஸ்னாலும் ஏறிக்கலாம் பஸ்னாலும் ஆனால் ப்ரைவேட் பஸ்ஸில் ஏறும்போது காசு கொடுத்து போனாலும் சீக்கிரம் போய் இறங்கிக்கலாம் அந்தமாதிரி நினச்சி போகறோம் மற்றபில்லு எதுவும் கிடையாது ஆனால் டிரெயினில் அப்போல்லாம் டிரெ டிரெயின்னு பார்த்தா ஆசையாக இருக்கும் ஐயோ இந்த டிரெயினில் போகறோமா ஐயோ அப்படின்னு நமக்கு ஒரு ஆசையாகருக்கு இப்போல்லாம் அப்படி கிடையாது நாமதான் டிரெயின் பஸ் மாதிரி ஆயிப்போச்சே விடு சல்லுன்னு போகலாம் சல்லுன்னு வரலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது இருந்தாலும் பஸ்ஸுக்கும் டிரெயினுக்கும் கொஞ்சம் டிக்கெட் வித்தியாசம் வரும் அதனால நம்ம என்னமோ பஸ்ஸில் போக மாட்டோம் டிரெயினில் போனாலும் போகறதும் போகலாம் இல்லை பிடிக்கல நம்ம பஸ்லயே போயிக்கலாமாதிரியிலும் போகலாம் இருந்தாலும் நம்ப வந்து டிரெயின் தான் சீக்கிரம் போக முடியும் ஆனால் பஸ்ஸில் டிக்கெட் அதிகமாக இருந்தாலும் டிரெயினில் போகறதும் நிறைய பேரும் பஸ்ஸில் போயிம் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் நமக்கு வந்து பிடிக்கறது டிரெயின் பஸ்ஸு தான் பஸ்ஸில் சீக்கிரம் போக முடியும் இப்போ டிரெயினோட பஸ்ஸு மெது லேட்டாக தான் போகும் இருந்தாலும் நம்ம தான் போவ போகறோம் டிரெயினில் போகறது அப்படின்லாம் கிடையாது நாலாம் பஸ்லயே தான் போகறது இப்போ டிரெயினுக்கே கிடையாது அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுறது வேறு வழி கிடையாது பஸ்ஸில் தான் போயாவணும் முடிவு பண்ணிக்க நம்ப